ஹலோ ஹலோ கேட்குதுங்களா ஆங் கேட்குதுங்களாம்மா

ஹலோ

அது எண்டில் பைப்பு டேமேஜ் ஆகியிருக்குதுமா அதை ஆப்ரேட்டரு வந்து பார்த்தோம் அதுக்கு பள்ளம் தோண்டி தான் ரெடி பண்ணி க்ளீனாக அனுப்பிட்றேன் ஒரு ரெண்டு நாள் பொறுத்தீங்கன்னா நல்ல தண்ணி வரும்மா அதுதான்மா ரெடி பண்ணி அனுப்புட்டுடுறேங்கம்மா எ ரெண்டு தெருவில் அது மாதிரி தான் ஒடைஞ்சிருக்கு கம்ப்ளெயிண்ட் வந்திருக்கு அது ரெடி பண்ணி அனுப்புட்டுடுறேங்கம்மா வேறு என்ன இப்போ ஏதாவது பிராப்ளமாம்மா

ஆ க்ளீன் ரெண்டு நாளில் நல்ல சுத்தமான தண்ணியாக அனுப்புட்டுடுறங்கம்மா ம் ஓகேம்மா கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணி அனிப்பிர்றேங்கம்மா ஓகேம்மா